தமிழகத்தில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் யாருன்னால் முக ஸ்டாலின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் யாருன்னால் எடப்பாடி கே பழனிச்சாமி இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் யாருன்னால் கேஆர் ரமேஷ் பாஜாகவோட தலைவர் யாருன்னால் கன்னியப்பன் அண்ணாமலை பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் யாருன்னால் அன்புமணி ராமதாஸ் மக்கள் நீதி மையம் தலைவர் யாருன்னால் கமலஹாசன் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் யாருன்னால் சீமான் அந்தமாதிரி வந்து முன் முன்னாடி இருக்கிற தலைவருக்கும் இப்போ இருக்க தலைவருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது காமராசர் வந்து தமிழகத்தில் வந்து கல்வி வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து திராவிட இயக்கம் அரசியல் முதன்மையான பல்வேறு இதை வந்து அவர் செஞ்சிருக்கார் எம்ஜிஆர் வந்து திரை நட்சத்தில் வந்து மொ முதலானவரு பொதுமக்களுக்கு வந்து பெரும் நம்பிக்கையாக இருந்தவர் ஜெயலலிதா வந்து தன்னம்பிக்கை மிக்க முதல்வர் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு பிடித்த தலைவர் யாருன்னால் காமராசர் ஏன்னா வந்து அவர் தமிழகத்தில் வந்து இலவச கல்வி அதுக்கப்புறம் உணவு திட்டங்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணுன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தொழில்துறை வளர்ச்சிக்காக சென்னை கோயபுத்தூர் போன்ற நகரங்கள்ல வந்து தொழில்துறையை வந்து அவர் மேம்படுத்திருக்கார் எளிமையான வாழ்க்கை மக்கள் முதல்வர் அவர்